தமிழ்நாட்ல தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் பார்த்தீங்கனா நிறைய இந்த கற்பழிப்புலாம் நடக்குது இந்த கொழந்தையோட சி இந்த சின்ன வயதில் இந்த பசங்களை இது பண்றது அப்புறம் அந்தமாதிரி விஷயம்லாம் நிறையா நடக்குது